தமிழகத்தை சுற்றுலா தளங்களில் இருக்கிற முக்கியமான பிரச்சின என்னெனனா வாட்ரு ஃபால்ஸ் ஏரியாவில் வந்து அவங்க வெளியிருந்து வரவங்க எதாவது வாங்கி சாப்பிட்டாங்கனா அந்த சாப்பிட்ற பொருளோடு கவர்ஸை வந்து அப்படியே கீழே போட்டுறாங்க டஸ்ட் பின்னை யூஸ் பண்ணுறதே இல்லை டஸ்ட் பின்ஸ் அங்கே இருக்கும் ஆக்ச்சுவலாக ஆனால் இவங்க ப்ராப்பராக அதை மெயின்டெயின் பண்ணுறதில்ல யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படி அந்த குப்பையை வந்து அப்படியே இருந்தால் பரவாயில்ல ஸோ அது வந்து காற்றுக்கு இல்லை ஏதோ ஒன்று ஆகி தண்ணி குள்ளே போய் விழுந்துருது தண்ணியில் விழுந்து தண்ணி குள்ளேயே அது மக்காமல் கீழே போகிறதுனால தண்ணி ரொம்பவே மாசு படுது ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அவங்க எதாவது குளிச்சுட்டு மறுபடி டிரஸ் சேஞ் பண்ண போனாங்கனால் டிரஸ் சேஞ் பண்ண முடியாமல் வெளியே டிரஸ் சேஞ் பண்ணுற நிலமைல இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம்ஸ்ஸை வந்து இருந்தாலுமே அது வந்து ரொம்பவுமே சுத்தமாக இல்லை